எனக்கு பிடித்த வந்து விளையாட்டு வீரர் வந்து யாருன்னா தோனி அவங்க கிரிக்கெட் விளாடும்போது அவங்க அவங்க டீம் வந்து எப்பயும் வந்து ரொம்ப கூலாக ஹாண்டில் பண்ணுவாங்க அது வந்து எப்படி அவங்க இதுதான் அவங்க ஒரு ஃபோர்ஸ் வந்து அவங்க காட்ட மாட்டாங்க அசால்ட்டாக வந்து எதுவாக இருந்தாலும் எந்த டீமாக இருந்தாலும் அசால்ட்டாக வந்து வின் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பாங்க அது வின் பண்ணுறமோ இல்லையோ அதுக்கப்புறம் அதை நல்லா ஸ்மூத்தாக எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியும் அப்புறம் அவங்கக்கிட்டே வந்து எனக்கு ரொம்ப பிடித்த விஷயன்னா என்னன்னா அதான் ஸ்மூத்தாக ஹாண்டில் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப பிடித்தது அப்புறம் அவங்கக்கிட்டே வந்து நான் என்ன கேட்பேன்னா நீங்கள் எப்படி இவ்வளோ இவ்வளோ ப்ராப்ளம் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ஸ்மூத்தாக வந்து ஹாண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நான் கேட்பேன் அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் அவங்கக்கிட்ட கேக்கிறதில்லேங்க